எங்கள் ஊர் திருவிழா என்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டு ஆகஸ்ட் முப்பது கொடியேத்தி செப்டம்பர் எட்டு திருவிழா செப்டம்பர் ஒன்பது கொடியேற்றம் என்னோடய சின்ன வயசில் எங்கள் உறவினர்கள் எல்லோரையும் வரவச்சு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சமைச்சு அவங்களுக்குள்ளேயே பரிமாறி பக்கத்து வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டாடுவோம் தேர்பவனி வரப்ப வெளிலேயே விடமாட்டாங்க மாடிக்கு போய் தேர்பவனி வரப்ப தேரை வீடியோ எடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து விளையாடுவோம் அக்கா அத்தை சித்தி அண்ணி சித்தப்பா எல்லா மாடியில் நின்று அவங்கள மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இந்தமாதிரில்லா விளையாடுவோம் அப்புறம் திருவிழா அன்றைக்கி கரெக்டாக ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வரவங்க எல்லாருக்கு கடைவீதி வச்சுருக்கவங்களுக்கு இந்தமாதிரி ஆட்களுக்குல்லா அன்னதானம் போட்டு மகிழ்வோம் ஒவ்வொருத்தருக்கும் மகிழ் மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக அன்னதானம் போட்டு கோவிலுக்கு மாலை போய் மாதாக்கு போட்டு இந்தமாதிரில்லா மகிழ்ந்து சாய்ங்காலமாக கடைவீதி போய் சந்தோஷமாக ராட்டினத்தில் இது ஜாமா நிறைய தோடு பொட்டு இந்தமாதிரி விஷயங்கல்லா வாங்கி உணவுலாம் இருக்கும் ஸ்நாக்ஸ் இருக்கும் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு எல்லோரும் விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுட்டு கலாயிச்சிக்கிட்டு இந்தமாதிரிலா என்னோடய சின்ன வயசில் நாங்கள் விளையாடுவோம்